நாமக்கல் மாவட்டத்தில் வந்து இப்போது ரீசென்ட்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனில் டிசெம்பர் மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப வந்து ரங்கநாதருக்கு வந்து சிறப்பு மிக்கது வைகுண்ட ஏகாதசியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய வெளியூர்ல இருந்து பக்தர்கள் வந்து வைகுண்ட ஏகாதசியை ரங்கநாதரை வந்து தரிசிச்சிட்டு போவாங்க அதேமாதிரி இப்போது நம்ம ஊர்ல வந்து ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் ஒரு ஆஞ்சிநேயருக்காக ஒரு விழா கொண்டுவராங்க அந்த விழா வந்து ஆஞ்சிநேயரருக்காகவே கொண்டாடப்படுது ஆஞ்சநேயர் வந்து பல ஊர்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் ஆஞ்சிநேயரை வந்து மக்கள் வந்து தரிசிச்சிட்டு போகிறாங்க அதேமாதிரி கொல்லிமலையில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வருது கொல்லிமலையில இருக்கிற அம் கொல்லிமலையில இருக்கிற சாமியை வந்து எல்லாரும் வந்து பல மாவட்டங்களில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் கூட கொல்லிமலையில இருக்கிற ஒரு சாமியை வந்து எல்லாரும் தரிசிச்சிட்டு போகிறாங்க அதேமாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் காளியம்மன் கோவில்ல வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப விசேஷமாக இருக்கிறனால பல ஊர்கள்ல இருந்து மக்கள் வந்து அந்த காளி மகா காளியம்மனை வந்து எல்லாம் தரிசிச்சிட்டு போகிறாங்க இதேமாதிரி ஆஞ்சநேயர்க்கு வந்து வெற்றிலை மாலை சூடியும் நெய்விளக்கு வடைமலை சாத்தியும் வந்து நிறைய பக்தர்கள் வந்து அவங்களோட நேத்திக்கடனை செலுத்திட்டு போகிறாங்க அவங்களோட ஆஞ்சிநேயரை கும்பிட்டா வந்து அவங்க கஷ்டங்கள் தீரும்னு நினைக்குறாங்க அவங்க